ஹலோ சார் ம மளிகை கடையா சார் சார் நம்ம சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள ஒரு கிராமத்திலேருந்து பேசுகிறோம் ஒன்றும் இல்லை இந்த இது வேணும் சார் மைதா ஒரு கிலோவும் இந்த அணில் இந்த இது இருக்குதுல சேமியா ராகி அந்த ராகி சேமியா வேணும் நானூற்றம்பது கிராம் பாக்கெட் ரெண்டும் ஆ சரி சரி ஆ இது ரெண்டு பாக்கெட்டு அது ஒரு கிலோ வேணும் சரிங்க சார் இப்போ பேமெண்ட் எப்படி சார் அனுப்புவது இப்போ நேரில் வர முடியலைனா இப்போ ஐநூறுரூவாய்க்கு கம்மியாக இருக்கிறதுனால நீங்கள் கொடுக்க மாட்டிங்க ஆ

சரி சரி சரி சரிங்க சார் தெரு பேர் சொல்கிறேன் தெரியும்ல உங்களுக்கு ஆ பிள்ளையார் கோயில் இருக்குதுங்கல்ல சார் பிள்ளையார் கோயில் பக்கத்தில் மூணாவது வீடுங்கள் சார் டோர் டெலிவெரி வந்து கொடுத்துட்டு காசு வாங்கிகிட்டாலும் வாங்கிக்கலாம் அப்படி இல்லைனா கூகுள் பே பண்ணாலும் பண்ணிவிட்டுறேன் சரிங்க சார் சரிங்க சார் சரிங்க சார் வேறு ஒன்றும் இல்லைங்க சார் சரிங்க சார் சரி சரிங்க சார் ஆ சரிங்க சார் சரிங்க சார் எப்போது சார் வரும் சரிங்க சார் சரிங்க சார் சர் ஓகே தேங்க்ஸ்